வணக்கமுண்ணா அண்ணா அற்புதராஜ் வீர் அண்ணன்னுகளா ஆ சரிண்ணா நான் இங்கே முத்துராஜ் பேசுறண்ணா நல்லா இருக்குறிங்களா சரி சரி எல்லா வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்குறாங்களா நல்லாதான் இருக்கிறோண்ணா ஆ நல்லா இருக்கிறோண்ணா எனக்கு அண்ணா அந்த தாராபுரம் பகுதியில ஒரு ரெண்டு ஏக்கரா தோட்டம் வேணுங்க அண்ணா

சரிண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா வரங்க அண்ணா நான் வந்து வரும்போது உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வரங்க பார்ட்டியும் கூட்டிகிட்டு வரங்க அந்த இடத்த நீங்கள் வந்து காட்டுங்கள் ஆமாம் இடம் வந்து பிடிச்சிருந்ததுனா உங்களுக்கு என்ன ரேட்டோ அது வந்து புரோக்கர் கமிஷன்னோட உங்களுக்கு நான் பேசி கரெக்ட் பண்ணி தரேன்ண்ணா எப்பங்க அண்ணா வ வரலாம் சரிங்கண்ணா எத்தனை ஏக்கர் ஆவும்ண்ணா இருக்கு அண்ணா

எண்பது செண்ட்டுங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்டுங்களா சரிங்கண்ணா போர் இருக்குங்களா ஆ சரிங்க

சரிங்கண்ணா சரிங்கண்ணா பாக்கலாங்க என்ன ரேட்டு அண்ணா எதிர் பார்க்குறிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா எந்த ரெகுலராக ரேட்டு எந்தந்த ரேட்டு எப்படி எப்படி போகுதுன்னு எப்படி அண்ணா நீங்கள் தெரிஞ்சிக்குவிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆலா நடுப்பறையில் வில என்ன விலைக்கு போவுதுன்னு நீங்கள் பார்டிக்கிட்ட சொல்லி இருந்திங்க சரிங்கண்ணா நான் ஒரு ரேட்டு பற்றி கவலைப்படாதிங்க ஆ உங்களுக்கு என்ன ரேட்டோ அதை பண்ணி தரோம் உங்களுக்கு கமிஷன் என்னன்றது வந்து நீங்கள் வாங்க்கலாம் அதை உடனடியாக நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்க ஆனால் ரேட்டு பற்றி நீங்கள் கவலை கவலைப்பட வேண்டிதில்லை

சரிங்கண்ணா கண்டிப்பாக பார்த்துக்கலாம்ண்ணா கண்டிப்பாக பார்த்துக்கலாம்ண்ணா சரிங்கண்ணா ஆ ரொம்ப நன்றி அண்ணா